ஹலோ சொல்லுங்கள் லக்ஷ்மி அரிசி கடை ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள் எந்த அர் எந்த மாதிரி அரிசி வேணுங்க மேடம் ஆ சரிங்க சொல்லுங்கள் ப்ராண்டு நேம் என்ன வேணும் ஆ சரி சரிங்க மேடம் என்ன மாதிரி ப்ராண்டு மேம் வேணும் எங்கள்கிட்ட வந்து மூணு ப்ராண்ட் இருக்குது கிருஷ்ணா பெல்ஸ்டார் விஐபி இருக்குது ஓகே ஓகே மேடம் பெல்ஸ்டார் வேணுமா ரெண்டுமே பெல்ஸ்டார்லே கொடுத்துடவா ஜாஸ்மினும் கூட பெல்ஸ்டாரு ப்ரௌன் ரைஸ்ஸும் பெல்ஸ்டாரா சரி ஓகே ஓகே மேடம் நீங்கள் எங்கள்கிட்டே இனிமேல் அரிசி வாங்குங்க மேடம் புதுசாக இப்போ தான் வாங்குகிறீங்களா ஏற்கனவே வாங்கிருக்கீங்களா எங்கள்கிட்ட சரிங்க மேடம் இப்போ சரிங்க மேடம் புதுசாக நம்பர் இருந்துச்சு எப்போயும் வாங்குகிறவங்க இல்லையே அதனால் கேட்டேன் மேடம் சரிங்க மேடம் ரெஸ்டாரண்ட் நேம் சொல்லுங்கள் மேடம் சரி ஓகே டோர் நம்பர் அஞ்சு ஓகே ஓகே மேடம் உங்கள் ரெஸ்டாரண்ட் நேம் கிருஷ்ணா ரெஸ்டாரண்ட் நம்பர் அஞ்சு முருகர் கோவில் தெரு க்ராஸ் ரோடு ஓகே ஓ ஓகே மேடம் இப்போ இந்த பேமெண்ட் வந்து நேரிலே ஆன்லைன்லே பே பண்ணுறீங்களா இல்லை நேரில் வந்து நான் வாங்கிக்கிட்டுமா சரி ஓகே ஓகே மேடம் ஓகே குவாலிட்டி குவாலிட்டி எங்கள்கிட்ட நல்லாயிருக்கும் மேடம் எங்கள்கிட்ட இனிமேல் வாங்குங்கள் நாங்கள் க நல்லா பண்ணித்தரோம் சரிங்க மேடம் ரொம்ப நன்றி மேடம் வைக்கிறேன்